நட்சத்திரம் இதுகள் வால்மீன் நட்சத்திரம்கள் இருக்குது அந்த நட்சத்திரங்கள் எப்போவோ ஒருக்கா ஆறு மாதமோ மாதமோ எப்பவோ ஒருக்கா வரும் அதை பார்க்கறது அதிசயம் நம்ம அதையெல்லாம் பார்க்கமுடியாது கிரகங்கள் பூமியில் இருக்குற எத்தனையோ கிரகங்கள் இருக்குது அந்த கிரகம் த்த நம்ம பார்க்கறக்கு அது என்ன ப பண்ணுறது அதாவது எங்கே கிரஹங்கள் என்னென்ன இது அது பூமியே ஒரு கிரக இதுகள் மாதிரி அதை நாம் வந்து எப்படி பார்க்கறதுங்கிறது தெரியாது இந்த நட்சத்திரம் இதுகள் வந்து பார்க்கணுங்கிறது நினைப்போம் ஆனால் அது வந்து எப்போ பார்க்குறோம் என்ன எப்போ வரும் அதுங்கிறது தெரியாது பழங்காலத்துல பெரியவர்களெல்லாம் அதை வ வரும் இந்த கிரகத்தை பற்றி அந்த கிரகம் இருந்தால் இப்படி இருக்கும் இது இப்படி இருந்து இப்படி இருக்கும் அந்த ஒரு ஒரு கிரகத்தில் ஒவ்வொரு இந்த தோஷங்கள் இதுகள் பற்றிய முன்னோர்கள் பழைய இதுகள் சொல்லிருக்கறதை கேள்விப்பட்டிருக்கோம் அதுக்கு பின்னாடி நம்மளுக்கு எதுவும் அது இப்போவெல்லாம் அதை பெரிசா எதுவும் இருக்கறதில்லை அந்த நட்சத்திரங்கள பார்க்கறக்கும் அபூர்வம் தான் அது எப்போ வரும் என்னங்கிறது ஒன்றும் தெரியாது அதனாலே அவ்வளோ தான் நம்மளுக்கு பார்க்கறது தெரியும் மற்றபடியெல்லாம் ஒன்றும் தெரியாது சொல்றத்தை கேள்விப்பட்டிருக்குறோம் அதை பின்னாடி நாங்கள் எதுவும் பார்த்தது இல்லை அதை இதை கண்டு நாங்கள் புரிஞ்சு ஏதோ ஒன்று ஓ இப்படியெல்லாம் இருக்குதா கிரகங்கள் இதெல்லாம் பார்த்தா இப்படி செயல்படுமா என்ன அப்படிங்கிறது இப்படி பூமிகள் இருக்கிறதா அந்த இதை ஒவ்வொருத்தரும் சொல்லி நாங்கள் அதை புரிஞ்சுக்குறோம்